நான் புத்தகம் படிக்க மாட்டேண்ண அதனால வந்து எனக்கு இந்த உண்மை சம்பவம் வச்சு எதாவது ஒரு புத்தகங்கள் வெளியிட்ருக்காங்களா அப்படின்னு தெர்யல எனக்கு தெரிஞ்சு வீரப்பனை பற்றி ஒரு க கதை எழுதிருக்கிறதா பசங்க சொல்லிருந்துருந்தாங்க அது ஒரு வீரப்பனை பற்றி எழுதுனது வந்து உண்மையான கதை தானே ஏன்னா வீரப்பன் வந்து மேற்கு தொடர்ச்சி மலையில் ஒரு பெரிய ராஜா மாதிரி வாழ்ந்தவரு அவரை அவரை பற்றி ஒரு எழுத்தாளர் வந்து போய் பேட்டி எடுத்து எழுதுனாராமா அவரோடய வாழ்க்கை வரலாறு அவ்வளோ தான் எனக்கு தெரியும் இது ஒரு உண்மை சம்பவம் தானே அப்படின்னா இதையும் எடுத்துக்கலாம் நினக்கிறேன் நான் இதே ஒரு உண்மை சம்பவம் அதனால வந்து இதில் ஆட் பண்ணிட்டு வச்சுக்கலாம் வேறே எந்த ஒரு உண்மை சம்பவம் எனக்கு தெரியாது அதில் சுவாரஸியமாக என்ன இருக்குதும்னா அவ்வளோ பெரிய படையில் அவ்வளோ பெரிய போலீஸ்காரங்க அவ்வளோ பெரிய ஆளுங்கள்லாம் இருக்காங்க அவங்களால வந்து எத்தனை வருடமா வந்து வீரப்பனை பிடிக்க முடியாமல் இருந்துச்சு அந் அந்த காட்டுக்குள்ள அவரை கண்டுபிடிக்க முடியாமல் இருந்துச்சு அதில் வந்து என்னென்னா அவர் லாஸ்ட்டாக பிடிபட்டதும் சூழ்ச்சியின் பேரில் தான் தவிர அவரை அவர் நேர்மையாக நெஞ்சுக்கு நெஞ்சுக்கு இதில் போய் ஜெயிக்கலை அது அவங்களோட தந்தரமாக போய் ஜெயிச்சது இதானல தான் எப்படி தான் எடுத்துக்கிறாங்கன்னு தெரியல இருந்தாலும் வீரப்பன் வந்து ஒரு உண்மையான போராளி அவர் அவரோடய அந்த மக்களுக்காக பார்த்தாரு ஆனால் வந்து அவர் பண்ண கொலைகளில் நானு ரைட்டு சொல்லல அவர் செஞ்ச காரியம் அதுதான் நம்பக்கூடிய விஷயம்